யுபிஎஸ்சி இல்லைனா அனதர் கவுர்மெண்ட் ஜாப்க்கெலாம் நம்ம சேரணும்னா முன்னாடியெல்லாம் போய் கவுர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எப்போ எக்ஸாம் ஸ்ட்டாட் ஆகுது அந்தமாதிரி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம மொபைல்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எப்போ கவுர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அந்தமாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டன்ட் பண்ணறக்கு தேவையான நோட்ஸையும் நம்ம மொபைல்லேயே எடுத்துக்கலாம் எந்தவொரு பிரச்சினையும் தேவையில்லை நமக்கு வேண்டிய எந்தவொரு தகவலையும் நம்ம மொபைல்லையே எடுத்துக்கலாம்